இப்போ வந்து ஒரு ஒரு புதிசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறோனா அதுக்குத் தேவையான வசதியான ஃபஸ்ட்டு ரூம் கரெக்டாக இருக்கா இங்கே ஆளுங்கள்லாம் வந்து போகிறாங்களா இந்த ஏரியாவில் அந்த ஏரியா நல்லா ஏரியாவில் மக்களெலாம் இருக்காங்களா அதிகமாக வந்து போகிற இடமா அதுமாதிரிலாம் பார்க்கணும் அடிக்கடி வராங்களா மக்களெலாம் இந்த இந்த சைடில் அதுமாதிரி கடை அந்தமாதிரி இடத்துல ஒரு கடை பார்க்கணும் அந்தமாரி தண்ணி வசதி கரண்ட்டு பில் வசதி தண்ணி வசதி இருக்கா நல்லா கம் நல்லா ஃப்ரீயாக இருக்கா அதேமாரி கரண்ட் வசதி எனி டைம் டொண்டி ஃபோர் ஹவர்ஸும் கரண்ட் இருக்குமா அதுமாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு கடை ஓகேன்னா ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்பளுக்கு தேவையான பாத்திரோம் இந்த மாதிரி அதேமாரி பாத்திரோம் தண்ணி செஸ் இதெல்லாம் வாங்கி போட்டுக்கணும் அப்புறமா வந்து அப்புறமா வந்து